ஹலோ பில்டிங் ஓனருங்களாங்க நான் வந்து எனக்கு ஒன்று கேட்டு போடணும் நீங்கள் வந்து தோ ராஜா தோப்புலேருந்து பேசுகிறேங்க நீங்கள் வந்து அந்த கேட்டை வந்து பார்த்துட்டு போய்ட்டிங்கன்னு வைச்சிக்க அதுக்கு எவ்வளோ செலவாகும் என்ன ஏதுன்னு ஃபேமெண்ட்டு கொடுக்க நான் கரெக்டா பார்த்து நான் பேமெண்ட்டு கட்டிவிடுவேன் அது கொஞ்சம் வந்து பார்க்கணுங்க ஆ இருப்பேன் இருப்பேன் சரி ஓகேங்க சரி வாங்க நாளைக்கு ஒரு எல்லாம் ஒரு பத்து மணிக்கெல்லாம் வாங்களேன் ஆ வீட்டில் இருப்பேன்

ஆ சரி அளவு வந்து பார்த்து சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா நாங்கள் பேமெண்ட்டு எவ்வளோ சொல்கிறீங்களோ நாங்கள் அது பிரகாரம் கட்டிடுறோம் ஆ கேட்டை நீங்கள் போட்டுக் கொடுத்துருணும் சரி சரி